நாகபட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியெல்லாம் தரமாக இருக்கு நிறையா நாங்கள் முன்னாடி நாகபட்டினத்தில் இருந்துருக்கோம் அதை விட இப்போ அதிகமான பள்ளிகள்லாம் உருவாயிருக்கு நிறையா இங்கேயுமே வேளாங்கண்ணியில பார்த்தாலுமே நிறைய பள்ளிகள் உருவாயிருக்கு வா கிராமங்களெல்லாம் கூட பள்ளிகள் உருவாயிருக்கு நிறைய பிள்ளைகள் படிப்பு வசதிக்கான எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக அந்த கொரோனாக்கப்புறம் நல்லா போயிட்டுருக்கறாங்க கொரோனா டைம்மில் தான் கொஞ்சம் செல்லில் பார்த்தாங்க இப்போ எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரன்ட்ஸும் நல்லா அவங்களுக்கு ஊக்கம் ஊட்டி அனுப்ச்சிவிட்றாங்க பிள்ளைங்களும் நல்லா வாய்ப்போட அந்த பயன்படுத்திக்கிறாங்க கல்வியில் சிறந்து விளங்கணுன்னு நாங்களும் அவங்களுக்காக பிராத்தனை செய்யறோம் நுழைவுத்தேர்வு தயாரிப்பெல்லாம் கூட நல்லா செஞ்சிக்கொடுக்கறாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஊனமுற்ற பள்ளிக்கூடம் கூட வச்சிருக்கறாங்க அதில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் கால் முடியாத பிள்ளைங்கள் கூட படிக்கிறாங்க வாய் பேசமுடியாத பிள்ளைங்கள் படிக்கிறாங்க அததுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் ஆசிரியர்களை போட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கறாங்க நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது நாமளும் அதை பயன்படுத்திக்கலாம் அதேபோல் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பள்ளிகள் இன்னும் உருவாயிட்டே தான் இருக்கு அது சந்தோஷமாக இருக்கு எனக்கு